இப்போ வந்து பேங்க்கு போகிறதெல்லாம் ரொம்பவுமே குறஞ்சிருச்சி எல்லாமே ஆன்லைன் ஆயிருச்சு இப்போ மொபைல் மூலயமா வந்து நம்ம மணி டிராஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு அனுப்பணும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம தேவையில்லை போய் க்யூல நின்று மணி இப்போ எடுத்து மறுபடியும் அவங்களுக்கு டிராஸ்ஃபர் பண்ணணுங்கிறது இல்லை மொபைல் வந்ததனால ரொம்ப ஈசியாக ஆன்லைன்ல பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து வீட்டு கரண்ட்டு பில்லு டிவி ரீசார்ஜ் பண்ணுறது செல்லு ரீசார்ஜ் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல நாங்கள் பண்ணிக்க பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அது இந்த ஜென்ட்ரேஷனுக்கு ஓகேவாதான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வீட்டில இருந்தபடியே எல்லா வேலைகளையும் நம் முடிச்சிக்கிறோம் ஆன்லைன்ல மொபைல் மூலயமாவே முடிச்சிக்கிறோம் ஆனால் வந்து வயசானவங்க கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்கள் படிக்கத் தெரியாதவங்கள் அவங்கெல்லாம் வந்து ரொம்பவுமே குழப்பத்துக்கு தான் உள்ளாகுறாங்க அது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது வேற எதும் இல்லை